என்னுடைய மாநிலத்தின் மொழியே தமிழ் மொழி தான் அதாவது உலகத்திலேயே மிக மிக அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாகரீகத்தை கற்றுத்தந்த மொழியே என்னுடைய தமிழ் மொழி தான் அத்தகைய தமிழ் மொழியை நான் என்னுடைய உயிரை விட மேலானதாக நான் நினைக்கின்றேன் அது மட்டுமில்லாமல் என்னுடைய தமிழ் மொழிய வந்து என்னன்னு சொல்வாங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழின்னு சொல்வாங்க அது எதனாலேனா இந்த உலகத்தில் கல் மண் இது எல்லாம் தோன்றதுக்கு முன்னாலேயே தோன்றிய மொழி தான் என்னுடைய தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தமிழ் மொழிய என்னுடைய இந்த இந்த சிவபெருமான் சைவ சமயத்தை சார்ந்த அந்த சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு கொடுத்தார் அதன் மூலிமா என்னுடைய தமிழ் மொழியானது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துச்சி அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை வந்து அழிக்கிறத்துக்காக இருந்த எண்ணற்ற இடர்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய மதுரமான அந்த மொழியால உலக மக்கள் அனைவரையும் மிகவும் ஈர்க்க கூடிய மொழியாகவும் என்னோட தமிழ் மொழி விளங்குது எண்ணற்ற இந்த புலவர்களையும் எண்ணற்ற எழுத்தாளர்களையும் எண்ணற்ற சிந்தனையாளர்களையும் இந்த உலகத்திற்கு தந்த மொழியே தமிழ் என்னுடைய தமிழ் மொழி தான் அத்தகைய அந்த சிறந்த தாய் மொழியான என்னுடைய தமிழ் மொழிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் இதில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பை உணரணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக விளங்கக்கூடிய உலகப்பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திருக்குறளும் என்னுடைய தாய் மொழியான தமிழ் மொழில தோன்றியது தான் எண்ணற்ற இலக்கியங்கள் இறைவனுடைய அந்த திருநாமத்தை அடிப்படையாக வச்சு இயற்றப்பட்ட அந்த தலப்புராணங்கள் ஆகட்டும் அந்த இறைவனுக்கே தூதாக அனுப்பக்கூடிய அந்த தூது புராணங்களாகட்டும் மக்களுக்கு அறநெறி கருத்துக்களை விளக்கக்கூடிய அந்த நீதி நூல்களாகட்டும் இந்த காதல் ரசம் ததும்ப ததும்ப இயற்றப்பட்ட அகம் சார்ந்த நூல்களாகட்டும் அந்த கால மக்களினுடைய வாழ்க்கை முறை அரசன் இவங்கள்லாம் எப்படி ஆட்சி பண்ணாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புறம் சார்ந்த நூல்களாகட்டும் இது எல்லாம் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு பதினெண் கீழ்க்கணக்கு மேல் கணக்கு இது போல எண்ணற்ற நூல்கள் எல்லாம் எழுதப்பட்டது என்னுடைய தமிழ் மொழில தான் என்னுடைய மொழியில இருக்கக்கூடிய இந்த நூல்களை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு அறிஞர்களும் அவங்கவங்களுடைய மொழியில அதை மொழி பெயர்த்து அவர்களினுடைய அந்த தகுதியை அவங்க வந்து உயர்த்திக்கிட்டாங்க அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது என்னுடைய மொழி தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழகத்துல தமிழ் மொழி படித்திருந்தாதான் அரசு வேலை அப்படிங்கிற அந்த சூழல் வந்து உருவாகிட்டுருக்குது அதனுடைய முன்னோட்டமாக தான் தமிழ் வழியில படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கண்டிப்பாக எந்த ஒரு பொதுத் தேர்வோ இல்லை ஒரு போட்டித் தேர்வோ எழுதுனாலும் அதில் தமிழ் மொழியில ஒரு குறைந்தபட்சம் அளவு எழுதிருக்கணும் எழுதி அதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுந்தான் அவங்களுக்கு அரசு பணி அப்படிங்கிற நெலமை இப்போ வந்திருக்கு இது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று அனைவரும் தமிழ் மொழிய தன்னுடைய உயிரை விட மேலானதாக நேசிக்கணும் தமிழ் மொழிய சுவாசிக்கணும் அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் வீட்டிலும் வெளி இடங்கள் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியிலயே பேசணும் தமிழ் மொழி வளர பாடுபடணும்